ஹலோ ஹலோ மெக்கானிக் அண்ணனா அண்ணா நான் வீட்லந்து இது ஊருலர்ந்து கள்ளக்குறிச்சிக்கு போகிறேன் போகிற வழியில் பார்த்தா போகிற வழியில் பார்த்திங்கன்னா காரு வந்து ஆஃப்பாயிடுச்சு திரும்பி ஸ்டார்ட் பண்ணா ஸ்டார்ட் ஆக மாட்டங்குது என்னான்னு தெரிலண்ணே இப்போ வந்து இது உளுந்தூர்பேட்டை லைன் பஸ் ஸ்டாண்ட் தாண்டி கோட்டைலா தாண்டி இருக்குறேன் வந்துன்னு வந்துன்னு இருந்தேன் வரக்குள்ளே ஸ்பீடு பிரேக்கர் ஏறி இறங்குனேன் திரும்பியும் ஆஃப்பாயிடுச்சு திரும்ப ஸ்டார்ட் பண்ணேன் ஸ்டார்ட் ஆவல ஆ டீசல் எல்லாம் இருக்கு ஆ இன்ஜின் ஓப்பன் பண்ணி பார்த்தன் ஆ வண் ஆ எல்லாம் செக் பண்ணிடேன் வண்டி புது வண்டி தான் இப்போ இப்போ தான் எடுத்தேன் வண்டி வண்டி இந்தியாஸ் ஃபை டென்

ஆ சேரிண்ணே ஆ ஓகேண்ணண்